ஆ சார் ட்ராவெல் ஏஜென்சிங்களா ஆ சார் நாங்கள் இப்போ வந்து சீர்காழியில இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் மாயவரத்தில் உள்ள இந்த சோழம்பேட்டை வானமுட்டி பெருமாள் கோவில் வரயும் போகனும் ஆமாம் சார் அங்கே போகனும் சார் இப்போ சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு போகணும் இப்போ உங்கள்கிட்ட அவைலபில்லா இருக்குங்களா நாங்கள் ஒரு நாலு பேர் போகற மாதிரி இருக்கும் சார் ம் நோ சார் இப்போ எவ்வளோ சார் நீங்கள் அப்படிங்களா ஓகே சார் இப்போ நம்ப அப்போ சாய்ந்தரம் ஆறு ஆ சரி சார் இப்போ வந்து எத்தன கிலோ மீட்ரு சார் இருக்கும் ஓகே ஆ இப்போ வந்து சார் நான் என்ன என்ன கேட்குறன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ சார் அமௌன்ட்டு உங்களுது வந்து ஆயிரத்து ஐநூற் ரூவா சொல்லுறிங்க கிலோ மீட்டரு பேசுங்களா இல்லைன்னா எப்படி நீங்கள் நாள் அந்த மாதிரி வாடகை அரை மண் நாள் வாடகை அப்படியா அப்படிங்களா இல்லை தனியாக நாங்கள் எதுவும் ஓகே ஓகே சரி சார் இப்போ நாற்பத்தஞ்சி நிமிஷம் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகுன்னு சொல்லுறிங்க இப்போ நான் வந்து ஆறு மணிக்கு கிளம்புனா இப்போ அங்கே ஆறே முக்காக்கு தான் போகலாம் அப்போ கோவில் வந்து திறந்துருக்குமா சார் அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா

சரி சரி ஓகேங்க ஆ ஏசி கார்ரே போட்டுருங்க சார் சார் இப்போ எதுவும் உங்களுக்கு எதுவும் அட்வான்ஸ் பண்ணனுமா சார் அப்படிங்களா சரி ஓகே சார் இது உங்களோட ஜிபே நம்பருங்களா சரி சார் நான் உங்களுக்கு அட்ரெஸ் மட்டும் வாட்ஸ் அப்பில் அனுப்புறேன் சார் நீங்கள் ஒரு அஞ்சே முக்காக்குலாம் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார் ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்